பாரம்பரிய விளையாட்டுன்னு பார்த்தம்ன்னா பல்லாங்குழி தாயம் கபடி ஜல்லிக்கட்டு இப்போ வந்து சில பேருக்கெலாம் பல்லாங்குழி தாயம்னு இப்போ போய் சொன்னால் அப்படின்னு ஒரு கேம் இருக்கானு கேட்கறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப பாரம்பரியான விளையாட்டு இப்போ யாருக்கும் தெரியறதும் இல்லை ஜல்லிக்கட்டெலாம் வந்து இப்போன்ற இதில் வந்து நடந்துகிட்டிருக்கு கபடி ஜல்லிக்கட்டெல்லா இப்போ நடந்துகிட்டிருக்கு ஆனால் வந்து பல்லாங்குழி இந்த மாதிரி தாயம் வீட்லிருந்து பெண்கள் விளையாட்ற விளையாட்டு இதெல்லாம் சொன்னோம்னால் அவர்களுக்கு தெரியவே இல்லை நொண்டி இதெல்லாம் வந்து பாரம்பரியமான விளையாட்டு வந்து இதெலாம் வந்து ரொம்ப தூய காற்றோடு நம்ப வந்து வெளியேருந்து நல்ல ஒரு ஃப்ரீ ஸ்பேஸில் விளையாட்றோம் இந்த மாதிரி வந்து இப்போ வந்து அவர்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி விளையாட்டு இருக்குங்கிறதே தெரியலை இதெல்லாம் கண்ணுக்கு கெடுதலும் கிடையாது ரொம்ப நல்லது நம்ப இந்த மாதிரி விளையாடம் போது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருந்துச்சா அந்த காலத்தில் எல்லோரும் நல்ல பிரிஸ்கா நல்ல ஹெல்த்தியாக இருந்தாங்க இந்த மாதிரி விளையாடம்போது கபடின்னு பார்த்தம்னா வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகிறதுனால நம்ப பாடிஸில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து வெளியே போகுது ஸோ அது விளையாடம் போது ஜாலியாகவும் இருக்கும் த சேம் டைம் நம்ப உடம்பு பிரிஸ்காக இருக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜல்லிக்கட்டு அப்படிங்கறது ஜல்லிக்கட்டு மஞ்சவிரட்டு ஏறுதொழுதல் அந்தமாதிரி எல்லா பேர்கள்லேயும் நிறைய இருக்கக் கூடிய எல்லா பேர்களையும் வந்து ஜல்லிக்கட்டு அதை ஒன்றைதான் மீன் பண்ணுது மாடு பிடி விளையாட்டைதான் மீன் பண்ணுது ஸோ அந்தமாதிரி காளைகளை வந்து வாடிவாசலிருந்து அவுழ்த்து விடும்போது அந்த வீரர்களாக இருந்து இன்றளவும் ஜல்லிக்கட்டெலாம் நடந்துகிட்டிருக்குது ஜல்லிக்கட்டுக்கு வந்து பேர் போன இடம்னு சொன்னோம்னால் அலங்காநல்லூர் அதுதான் ரொம்ப ஃபேமஸ்சான இடமா இருக்குது ஜல்லிகட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் வந்து அதாவது பாரம்பரிய வெளையாட்டை நம்ப ஃபாலோ பண்ணுறோம்னா அதற்கு உதாரணமாக இப்போ ஜல்லிக்கட்டு இருக்குது அது வந்து பொங்கல் மாட்டு பொங்கல் அன்றைக்கி நடக்ககூடிய ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கக் கூடிய ஒரு பாரம்பரிய விளையாட்டு நம்ப இன்றளவும் தொடர்ந்துற்றுக்கோம்னால் அது ஜல்லிகட்டு மட்டும்தான் கபடியெலாம் வந்து இப்போ மேட்சஸ் போய் அது இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போல்லாம் பண்ணிட்டிருக்காங்க பாரம்பரியத்தில் ஆரம்பிச்சு இப்போ இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் எல்லா நல்லா விளையாண்டுட்டிருக்காங்க ஆனால் வந்து கிராமப்புறங்களில் இருக்கறவங்களுக்கு மட்டும்தான் வந்து பல்லாங்குழி தாயம் அந்த மாதிரிலா என்னானு தெரியும் பட் நகரப்புறங்களில் இருக்கறவங்களாம் வந்து இப்படிலா ஒரு விளையாட்ருக்கா எங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி வந்து ரொம்ப வியர்ட்டாக கேட்கறாங்க ஸோ அந்த மாதிரிலா இல்லாமல் பாரம்பரிய விளையாட்டு இன்றளவும் ஜல்லிக்கட்டு மாதிரி தொடர்ந்து எல்லா விளையாட்டுகளும் இருந்துச்சுன்னா வந்து எல்லோருக்கும் நல்லா இருக்கும் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கும் எல்லோருக்கும் எக்ஸசைஸாக இருக்கும் ஜிம்முக்குலாம் போகணுனு அவசியமே இல்லை இந்த மாதிரி விளையாட்டுகள விளையாடும் போதே வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அவர்களுக்கு